நான் வந்துவிட்டு வெச்ச செடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீடு சுற்றி உள்ள முன்னாடி வந்துவிட்டு ரோஸ் வைச்சேன் ரோஸ் செடி டேபுள் ரோஸு ஹைபிஸ்கஸு செம்பருத்தி ஜவ்வாது கோழி கொண்டை இந்த மாதிரி நிறையா பூச்செடியலாம் வெச்சுருந்தேன் வீட்டை பார்க்க அவ்வளோ அட்ராக்ட்டிக்கா இருந்துச்சு அது பூக்க பூக்க நமக்கே ஏதோ புத்துணர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்க மரலாம் வந்துட்டுக்கு இப்போது வந்துட்டு ரீசெண்டாக காய் காய்ச்சிச்சு மாங்காய் மரம் ரொம்ப வர்ஷம் கழித்து வராதோன்னு நெனைச்சி ஃபீல் பண்ணப்போல்லாம் மாங்காய் மரம் வந்துச்சு கொய்யா மரம் கொய்யா செடி அதெல்லாம் நல்லா வந்தது அப்பறம் தேக்கு வெச்சுருக்கேன் இது நார்மல் தேக்கு தான் வெச்சேன் அது வந்துவிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கனால போக போக தான் அது குரோத் வந்து தெரியும் அப்படின்னு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹேப்பியாக தான் இருந்தது வீட்டில் கரும்பு ஒன்று வெச்சுருக்கேன் பப்பாளி மரம் வெச்சுருக்கேன் நெல்லிக்காய் மரம் வெச்சுருக்கேன் அப்பறம் வீட்டுக் தேவையான தக்காளி செடி அவரைக்கா பரங்கிக்காய் பூசணிக்காய் அப்றம் இன்னொன்று வந்து வெள்ளரிக்கா வெச்சுருக்கேன் வீட்டில்